நான் ஏன் குடும்பத்தோட ஒரு செலிப்ரேஷன் பண்ணுற ஒரு பண்டிகைன்னு பார்த்தீங்கன்னா அது கிறிஸ்துமஸ்ஸு நியூ இயரு இது ரெண்டு விஷியத்தையும் நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணுவோம் நாங்கள் கிறிஸ்டினுங்கறதுனால இப்போ டிசம்பர் மாதம் தான் எங்களுக்கான மந்த்துன்னு நாங்கள் எடுத்துப்போம் அந்த டிசம்பர் மந்த் வரும் போது அந்த டிசம்பர் மந்த்துலேர்ந்து ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணிப்போம் அதாவது பாஸ்டிங் இருக்கிறது அந்த மாதிரி காலையில் சர்ச்சுக்குப் போகறது ஈவ்னிங் நைட்டு சர்ச்சுக்குப் போகறது சர்ச்சை ரெடி பண்ணுறது அந்த செலிப்ரேஷனுக்காக டெக்ரேஷன் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்க சபையில் இருக்கறாங்க ஒருத்த ஒருத்தங்க ஒரு ஒரு விஷியங்களை பொறுப்பேத்து ஃபுட்டுலேர்ந்து ஸ்வீட்டு ஸ்நாக்ஸு ட்ரெஸ் காலண்டர் எல்லாமே ஒரு ஒரு இத பொறுப்பேற்று டிசம்பர் மாதத்துலேர்ந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் ஒருத்த ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு பொறுப்புக் கொடுப்பாங்க அது எல்லாமே நாங்கள் அந்த நியூ இயர் முடியிறதுக்குள்ளே செஞ்சு முடிச்சிருவோம் கிறிஸ்மஸ் ஒரு டொண்ட்டி ஃபைவ் அந்த வந்து டொண்ட்டி ஃபைவ் டொண்ட்டி ஃபோர் அந்த ஒரு டொண்ட்டி ஃபோர் டொண்ட்டி த்ரீ அங்கல்லாம் அப்போ ஒரு க ஒரு த்ரீ டேஸ் கன்டினியூவாக ஒரு பாஸ்டிங் வச்சு அந்த டொண்ட்டி ஃபைவ் டொண்ட்டி ஃபோர் நைட்டு அப்போ விடிய விடிய அந்த சர்ச்சில் இருந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணுவோம் ப்ரேயர் ஃபுல்லாக போவு ம் அது முடிஞ்சதுக்கு அப்புறோம் மறுபடியும் அந்த டொண்ட்டி எயிட்டு டொண்ட்டி நைன் மறுபடியும் த்ரீ டேஸ் கன்டினியூவாக பாஸ்டிங் போட்டு க கன்டினியூவாக ஃபாஸ்டிங் போட்டு அப்புறோம் கிறிஸ்மஸ் நியூ இயருக்குலாம் புது ட்ரெஸ் எடுத்து அந்த கிறிஸ்மஸ் நியூ இயர்னு வரும் போது இப்போ தீபாவளிக்குலாம் ட்ரெஸ் எடுக்குற மாரி எங்களோட செலிப்ரேஷன் மஸ்ட்டு ஃபுட்டு ட்ரெஸ்ஸு இது ரெண்டும் இம்பார்ட்டனாக வச்சுப்போம் அப்புறம் அந்த நியூ இயரில் த்ரீ டேஸ் கன்டின்யூவாக ஃபாஸ்டிங் இருந்து நியூ இயர் செலிப்ரேஷனப்பை டொண்ட்டி தேர்ட்டி அந்த நைட்டு சர்ச்சில் ஃபுல்லாக இருந்து தேர்ட்டி ஒன்றுக்குலாம் விடிய விடிய ப்ரேயர் பண்ணி அந்த நியூ இயர் ஒன் ஒரு மணி ஆவுறப்போ கேக் வெட்டி செலிப்ரேஷன் பண்ணுவோம் நாங்கள் அதிகமாக வந்து நியூ இயர் இப்போ ஒன்னாம்தேதி பொறக்குறப்போ ஒரு நம்பிக்கைங்கிறது எங்களுக்கு அந்த ப்ரேயர் மட்டும் தான் நாங்கள் எங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் அந்த ஒரு ஒரு பத்து நிமிஷமோ அஞ்சு நிமிஷமோ ப்ரேயர் பண்ணி ஷேர் பண்ணுறதுனால எங்கள் மனசில் இருக்க ஒரு ரிலீஃப் கிடைக்கும் சந்தோஷம் இருக்கும் அது தான் நான் பெஸ்ட்டுங்கிற மூமெண்ட்டாக நினைக்கிறேன் அப்படி தான் எங்களோட செலிப்ரேஷன் ஃபுல்லாக போகும்